நான் இந்தச் சட்டையை ஆன்லைனில் ஆர்டரு போட்டு ஒரு வாரம் ஆச்சு இந்தச் சட்டை வந்து நான் இன்றைக்கி தான் பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருக்குது நான் இதுக்கு முன்னாடி நிறையா கடையில் வாங்கியிருக்கேன் ஆனால் இந்தளவுக்கு குவாலிட்டியான வந்து ஒரு சட்டை நான் இது வரையிலும் வாங்கலை ரொம்ப பிடிச்சிருக்கு கலர் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்தளவுக்கு நல்லாயிருக்குன்னு ரெண்டாவது இந்தச் சட்டையோடய க்ளாத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இதுக்கு முன்னாடி நிறையா கடையில் வாங்கியிருக்கேன் ஆனால் எனக்கு எந்த ஒரு கடையிலேயும் வந்து ரொம்ப கம்பட்டஃபுளாகவே இல்லை உங்கள் உங்கள்கிட்ட ஆன்லைனில் வாங்கின ட்ரெஸ்ஸு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் எதிர்பார்த்தது வந்து ஒரு மாதிரியா இருந்துச்சு ஆனால் நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்கள் உங்களோடய ஆன்லைனில் ஆர்ட்ரு பண்ண சட்டை வந்து ஆ எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்தச் சட்டை